அதாவது நிறைய ஸ்வா சமூக அறிவியல் படிச்சிருக்கேன் அந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை கிறித்தவர்களை பற்றியும் பார்த்துருக்கேன் முஸ்லீம்களை பற்றி படிச்சிருக்கேன் இந்துக்களோட சமயங்களை பற்றி படிச்சிருக்கேன் அப்புறம் புத்த மதத்தை படிச்சேன் எனக்கு அதாவது அப்போ வந்து படிச்சு எழுதணும் மார்க் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன்ல தான் படிப்போமே தவிர அது மாதிரி உணர்வுபூர்வமாக படிச்ச மாதிரி தெரியலை மற்ற எனக்கு அந்த ஸ்லோகம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை அது மாதிரி என்னை எதுவும் பாதிச்சது மாதிரி தெரியலை பாடல்கள்லாம் நல்லா பாடுவேன் கடவுள் சம்மந்தமான பாடல்களை நல்லா பாடுவேன் சிலது அந்த ராகம் தான் எனக்கு இதாக ஆகுமே தவிர அந்த ஒரு மீனிங்லாம் எனக்கு அது மாதிரி எனக்கு எதும் ஞாபகம் இல்லை